அதுக்கு என்ன மரங்கொத்தி பறவைகளெலாம் காணப்படும் அப்புறம் அதுவும் இல்லாமல் நாரை வகையை சார்ந்த பறவைகளும் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நீர் இருக்கிற இடத்துல வந்து இருக்கும் ஏரிகள்லேயும் அந்த வாய்க்கால் போகிற இடத்துலயும் இருக்கிற மீன்களை சாப்பிடுறத்துக்காக இந்த பறவைகளெலாம் நிறையா வரும் இதை வந்து பார்க்கறத்துக்கு நிறையா பொழுதுப்போக்காக இருக்கும் குயில் இருக்கும் குயில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருந்துகிட்டு பாடிகிட்டேருக்குற மாதிரி நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் அதுக்கு என்ன மரங்கொத்தி பறவைகளெலாம் காணப்படும் அப்புறம் அதுவும் இல்லாமல் நாரை வகையை சார்ந்த பறவைகளும் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நீர் இருக்கிற இடத்துல வந்து இருக்கும் ஏரிகள்லேயும் அந்த வாய்க்கால் போகிற இடத்துலயும் இருக்கிற மீன்களை சாப்பிடுறத்துக்காக இந்த பறவைகளெலாம் நிறையா வரும் இதை வந்து பார்க்கறத்துக்கு நல்ல ஒரு பொழுதுப்போக்காக இருக்கும் இந்த குருவிகளோடய ஆனந்தமாக விளையாடுகிறத பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்கொள்ளாக் காட்சியாருக்கும் நான் சின்ன வயசுலேருந்தே அந்த நீர்நிலைகள் இருக்கிற இடத்துகிட்ட போயிட்டு அதை உட்காந்து அதை ரசிச்சுட்டு வருவேன் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இப்போது என்னுடைய பசங்களை எல்லாமே நான் கூட்டிகிட்டு போயிட்டு அதெலாம் காமிச்சுட்டு வரோம் ஆனால் இப்போ நாளடைவில் அதோடய எண்ணிக்கை குறஞ்சிருச்சி இருந்தாலும் அந்த ஆனந்தம் எங்களை அந்த சின்ன வயசில் நாங்கள் எப்படி இருந்தோமோ அந்தமாதிரி எங்களை அது கூட்டிகிட்டு போகும் எப்போப்பலாம் நாங்கள் பார்க்குறோமோ அப்போலாம் என்னோடைய சிறு வயது நியாபகங்கள் எனக்கு அதிகமாக வரும்